தமிழ்நாட்டில் கல்வியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நிறைய சவால்கள் இருக்குன்னே சொல்லலாம் அப்படி சில சவால்கள்னு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூலில் பொறுத்தவரையும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று வந்துடுச்சு சிபிஎஸ்சி ஸ்கூல்னு வந்திடுச்சு கவர்ன்மெண்ட் இல்லாமல் இப்போ எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னால் நம்ம சிபிஎஸ்இ ஓ இல்லை ஒரு மெட்ரிகுலேஷன் ப ஸ்கூலில் சேர்க்கம்போதோ நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு இங்கிலிஷில் நல்லா பேசுங்க படிக்குங்க ஒரு நல்ல வேலைக்கு போகுன்ற ஒரு சூழ்நிலைக்கு எல்லாம் மாறி போயிருக்காங்க இப்போ எல்லாரும் அதனால் அவங்களோடய பேரன்ட்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்திங்கன்னா கவர்ன்மெண்ட் ஸ்கூலை விட்டுட்டு மோஸ்ட்லி இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இல்லைனா சிபிஎஸ்இ அந்தமாதிரி போகிறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை பார்த்திங்கன்னா ஒரு பே ஒரு ஃபீஸ் வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு பு அட்மிஷன் ஃபீஸ் அதுக்கப்பறம் புக் ஃபீஸ் அது அதேமாதிரி சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிபிஎஸ்இயில் நல்ல காசு வந்து ஸ்கூல் ஃபீஸாகருக்கட்டும் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கறாங்கன்னு தான் சொல்லலாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா சிபிஎஸ்இயோட கொஞ்சம் கம்மியாகவே வாங்கறாங்க அதனால் பேரன்ட்ஸ் வந்து அதிக செலவு பண்ணுறாங்க அந்த படிப்புக்காக சரி நம்ம பிள்ளைங்க வந்து இந்தமாதிரி காசு செலவு பண்ணி படிச்சால் அதுங்க நல்லா படிக்குன்றதுனால் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னால் போக்குவரத்து நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னும் போது அவங்க வீடு ஒரு இடத்துல இருக்கும் ரொம்ப தூரம் ஸ்கூல் ஒரு ரொம்ப தூரம் இருக்கும் அதனால் அவங்க ஒரு வேன் வேன்னோ இல்லை ஒரு ஆட்டோ அந்தமாரி ஒரு அமர்த்துற சூழ்நிலை வரும்போது அதுக்கு ஒரு தனி அமௌன்ட் கட்டுற மாதிரிருக்கு இதனாலேயே ஒரு செலவு அதிகமாக இருந்தால் சொல்லலான்னு நினைக்கறேன்